பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரம் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபவத்தி ரெண்டு நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தியோம் பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி மூணு